ஆ அமர்நாத் புக்கிங் ட்ராவல் ஏஜென்ட்டாங்க ஆ சார் எனக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அரியலூர்லேருந்து சென்னை வந்து புக் பண்ணணும் சார் நைட் டைமில் போகிறேன் சார் ஆ ரெண்டு பேர் போகிறோம் சார் ஆ ஆமாம் சார்

இல்லை சார் நைட் டைம்லேயே போட்டுக்கோங்க சார் ம் எங்கள் அம்மா வயது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் சார் எனக்கு டுவெண்ட்டி டூ சார் ம் சார் ஸோ ரெண்டு டைம் புக் பண்ணிக்கோங்க சார் இங்கேருந்து போகிற மாதிரியும் அங்கேருந்து வர்ற மாதிரியுமே புக் பண்ணிக்கோங்க சார் ஆ ஆமாம் சார் ஆ ஓக் ஓகே சார் ஓகே சார் நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடறேன் சார்

ஆ ஓகே சார் சார் ஓகே சார் ஓகே ஓகே சார்

ஓகே சார் நைட் நைட் டைம் வந்து எத்தனை மணிக்கு சார் நான் வந்து அங்கே வர்றது இருக்கிறது ஆ ஓகே சார் எல்லாமே கம்ஃபர்டபிளாக இருக்கும்லை சார் எந்த டிஸ்ட்டபென்ஸும் இருக்காதில்ல சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் ஓகேவா சார் ஓகே சார் ஓகே சார் நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடறேன் சார் ஆ ஓகே சார் ஷ்யூர் ஓகே சார் நான் கரெக்ட் டைமுக்கு வந்துடறேன் சார் ஓகே சார் தேங்க்யூ சார்